சார் நான் உள்ளே வரலாமாங்க சார் சார் மொபைல் எனக்கு ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும் சார் அதுக்குதான் வந்திருக்கேன் சார் நான் இதுக்கு முன்னாடி விவோ யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் சார் சரி சரி சார் ஓகே சார் நான் ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் ஓக் ஓ சரி ஓகே சார் ஓகே சார் அது என்ன சார் இன்னொரு சாம்சங் இன்னொன்று என்ன சொன்னீங்க சரி ஓகே ஓகே சார் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் டீச்சராக இருக்கேன் சார் அது ஸ்கூலில் கொஞ்சம் இதலாம் பண்ணணும் பிடிஎஃப் எடுக்கணும் ஃபோட்டோலாம் எடிட் பண்ணணும் பசங்களுக்கு செண்ட் பண்ணுற மாதிரி ஓகே ஓகே சார் ஆமாம் சார் அதுக்கு சார் சரி ஓகே சார் ஓகே ஓகே சார் அது அட்வான்ஸ் சரி சார் சரி சார் சரி சார் சரிங்க சார் சரி சார் சரி சார் சரி சார் ஓகே சார் சரிங்க சார் சார் நான் பா கொஞ்சம் கன்ஸிடர் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் சரி காஸ்ட் எவ்வளோ ஆகுங்க இந்த இந்த இந்த ரியல்மியில் காஸ்ட் சரி சார் இதைவிட கொஞ்சம் லோ லோயர் காஸ்ட் இருக்கும் இல்லல்லை ரியல்மியிலயே லோயர் காஸ்ட் எதாச்சும் இருக்குங்களா சார் கொஞ்சம் சரி சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி சார் சரி சார் சரி சார் சரி ஓகே சார் ட்யூ இல்லையா சார் சரி சார் சரி சார் சரி சார் ஆ சரி சார் சரி சார் சரி வேறு எனி டீடைல்ஸு மியூசிக்ஸு எல்லாம் நல்லாயிருக்குங்களா மியூசிக்ஸ் ம் ம் ஹெட்செட்டெலாம் வராது சிம் சரி சார் ஓகே சார் சரி சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் வேறு என்ன அட்வான்ஸ் இருக்குது அதில் சரி சார் சரி சார் சரிங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் வீட்டில் கன்ஸிடர் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் உங்க மொப் உங்க காண்டக்ட் நம்பர் மட்டும் எனக்கு தந்துடுங்க மொபைல் நம்பர் இருக்கா சரிங்க சார் ஓகே ஓகே சார் சார் நாங்கள் வீட்டில் கன்ஸிடர் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் ஓகே சார் ஓகே ஓகே ஆ சரி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார்